இப்போதைய ஜென்ரேஷனில் எங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஒரு இன்ஸ்டாவுலேயோ யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்கு ட்விட்டர் அது இது இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்டில் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும் ஒரு ட்ரெண்ட் ஆகணும் நம்ம அப்டின்றதை மைண்டில் வெச்சிட்டு நிறைய எங்ஸ்டர்ஸ் வந்துட்டு ஃபோட்டோ எடுப்பாங்க செல்ஃபி எடுக்காதவங்க செல்ஃபி எடுக்காத எங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போதைய ஜென்ரன்ஷ் ஜென்ரேஷனில் யாருமே இருக்க முடியாது நானே இருக்க முடியாது அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுல இவ்வளோ மெயின் ரீசன் இதான் மெமரிஸுக்காண்டி மெயினாக ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க எல்லோருமே